ஐயோ இது ரொம்ப கஷ்டம்ங்க ஏன்னா நான் அசோக் லைலேண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்போ என் கூட வந்து என்னோட ட்ரைன்னர் அவரு வேலு அவர் பேர் என்னன்னா ரொம்ப தொணதொண தொணதொணன்னு பேசிக்கிட்டே இருப்பார் வேலையை மட்டும் கற்றுக்குடுக்கணுனா அதை கற்றுக்குடுக்குறதோ இல்லையோ ஆனால் சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டே இருப்பார் நைநைநைநைன்ட்டு அவர் கிட்ட எப்புட்ரா அவாய்ட் பண்ணிட்டு போகறதுன்னு சொல்லிவிட்டு நானும் வேறு கேபின் என்ன மாற்றிவுடுங்கன்னு சொல்லியும் கேட்டு பார்த்துட்டேன் ஆகவே ஆகாது அப்புறம் அவர் பேசுறதை பார்த்துட்டு சரி ஓகே இவர்கிட்ட இப்படி பேசினா தான் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் எதனா ஒரு டாபிக் எடுத்தாருனா அந்த டாபிக்கை அவருக்கு முன்னாடியே நாம வந்து ஆ இது இப்படி தான இதுல அது அப்படி தானே அதில் அப்படிங்கிற மாரி நான் சொல்லி ஈக்குவல் ஏஜ் அதனால் அவர் பேரை சொல்லி கூப்பிடுவேன் இந்தமாதிரி எல்லாம் அவர்க்கிட்ட கொஞ்சம் ஒரு மாரி அவர் ஒரு விஷியத்தை ஆரம்மிக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த விஷியத்தை ஆரம்மிச்சு அது அப்படி தான் அது இப்படி தான் அப்படின்ற மாரி சொல்லி அவர் கொஞ்சம் அப்படி சமாளிச்சிவிட்டு சரி சிரிச்சிகிட்டு அப்படி தான் ஓட்டிட்டுருப்போம் இப்படி தான் அவர்கிட்ட நான் சமாளிச்சது என்னான்னா அவர் ஒரு விஷியத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் அந்த விஷியத்தை ஆரம்மிச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன்